இப்போ நம்ம தொழில் செய்கிறோம் நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா அதுக்கான பலன் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்போதான் வந்து அந்த வேலையை செய்கிறத்துக்கு நம்மளுக்கு விருப்பம் இருக்கும் இப்போ நம்ம தொழில் செய்கிறோம் அது எதிர்காலத்தில் எதை எதிர்பார்ப்போம் பொதுவாக என்ன எதிர்பார்ப்போன்னா எல்லாத்துக்கும் நல்ல சம்பளம் இருக்கணும் எதிர்காலத்தில் வந்து அந்த சம்பளம் நம்மளுக்கு போதுமானதாக இருக்கணும் அப்படின்தான் எல்லாேருமே எதிர்பார்ப்பாங்க இப்போ வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மு ஒரு ஒரு கம்பெனிலேயோ ஒரு நிறுவனத்திலேயோ காலையிலிருந்து ஈவினிங் வரையும் வேலை செய்கிறோன்னு வச்சுங்களேன் காலையிலேருந்து மாலை வரையும் ஈவ் வேலை செய்கிறோம் அப்படின்றப்ப அந்த இடத்தில் ஒரு நாளைக்கான கூலி எவ்வளோ அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணி பார்க்கணும் அப்படி கணக்கு பண்ணி பார்க்குறப்ப நம்மளுக்கு அது போதுமானதாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த வேலையில் நீடிக்கணும் இல்லை நம்மள வருமானத்துக்கும் நம்ம செய்கிற வேலைக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்றப்ப நம்ம அந்த இடத்துலருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் வேறு வேலையை நம்ம எதிர்பார்த்து போகிறோம் அந்த வேலை நம்மளுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம முதலில் அதை அனலைஸ் பார்க்கணும் அப்படி பார்க்குறப்ப ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் சரிங்களா ஒருத்தருக்கு வந்து கணினி மூலம் ஒர்க் பண்ணுறது பிடிக்கும் இன்னொருத்தரை வந்து பார்த்தோன்னா ஸ் கைத்தொழில் பிடிக்கும் ஒருத்தருக்கு வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறது பிடிக்கும் இன்னொருத்தருக்கு தொழில் முனைவர் அந்த மாதிரி அந்த மாதிரி செய்வது பிடிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தொழில்ல ஆர்வம் இருக்கும் இ அப்படி இருந்தாலும் யாருக்கு எந்த தொழில் சிறந்ததோ இருக்கோ அவர் அந்த தொழிலில் நேர்மையாகவும் நியாயமாகவும் கரெக்டாகவும் நம் மனசாட்சிக்கு படியும் கரெக்டாக நடந்துக்கிட்டோன்னால் அதுக்கான பலன் அவருக்கு எப்பயுமே கிடைக்கும் அது வந்து எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அந்த தொழிலில் அவரை சிறந்து விளங்குவாரெகிற நம்பிக்கை எனக்கு இருக்குது நம்ம அதை வந்து எல்லாேத்துக்கும் பொதுதான் எல்லாேத்துக்கும் பொது எல்லாேரும் அதுதான் எதிர்பார்ப்பாங்க இதை வந்து நீங்கள் மனதில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த வேலையில் ஈடுபடணுன்னு என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன்